சரி இப்போ நம்ம வந்து அதிகமாக இப்போ இந்த ட இந்த சீசனுக்கு வந்து கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி அவரைக்காய் பீன்ஸு கரெட்டு இதெல்லாம் வந்து காய்கறிகள் அது வந்து நம்ம நம்மளால பயிற வைக்க முடியாது நம்ம சு நம்ம வைக்கிற பயிறு வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் வந்து நம்ம பயிறு வைக்கலாம் பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து இந்த இந்த நான் இப்போ சீசனுக்கு இது உண்டு ஆனால் வெயில் அது வந்து அது குறிப்பிட்ட ஒரு மூணு மாசத்து வரைக்குந்தான் இந்த ஒரு சீசனு அதுக்கு அடுத்தது வேற வேற காய்கள் வந்து இப்போ கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அதெல்லாம் வந்து அது ஒரு சீசனு இருக்குது உருளக்கிழங்கு இப்போ சீசனுக்கு அதிகம் தான் ரேட்டு மற்ற காய்கறியை விட இப்போ பெஸ்ட்டாக இருக்கிறது கத்திரிக்காய் தான் அதே இப்போல்லாம் வந்து நம்ம இப்போ வெயில் டைமில் சாப்புட கூடிய உணவு வந்து கூழ் கூழ் அது இடல வந்து இன்னொரு தானியம் வந்து கம்பு சோளம் இது மூணும் மிஷினில் அரைச்சி நம்ம கூழை காய்ச்சி சாப்புடலாம் அதே போல மதியானத்துக்கும் சாப்பாடு சாப்பாடு சாப்புடலாம் இல்லைன்னா ந ஈவினிங் டைமில் வந்து கூட நம்ம அந்த மொட்டை மாவு கூழ் கூட காய்ச்சி சாப்புடலாம் அந்த டீட் டைம் டீ டம்ளரில் மட் அதான் டீ குடிக்கிற நேரத்தில் வந்து இந்த மொட்டை மாவு கூழ் வந்து காய்ச்சி குடிச்சால் உடம்புக்கு உண்மையா நல்லது நம்ம ஹெல்த்துக்கு இந்த வெயில் டைமில் அதே மாதிரி மதிய டைமில் வந்து பனங்காய் நொங்கு இருக்குதுங்க அது சாப்பிடலாம் அதே மாதிரி வெயில் டைமில் வந்து இளநீர் சாப்பிடலாம் தேவையானது குளிர்ச்சியான பொருள் இப்போ இந்த வெயில் டைம்க்கு பழங்கள் நெறைய சாப்பிடலாம் நல்லா ஃபுல்லாவே நிறைய பழங்களை எல்லாம் பழமே சாப்பிடலாம் அதே அதே மாதிரி கீ கீரை வகைகள் வந்து சிறு கீரை முருங்கக்கீரை இந்த வெயில் டைமுக்கு நல்லா அதுக்கு சீசனா இருக்குது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தும் ஆகுது வேற வேற அதே மாதிரி நம்ம சாப்பாடு வந்து நிறைய வந்து காய்கறியை சாப்பிட்டாவே உடம்புக்கு ரொம்ப இப்போ இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப குளுமையாக இருக்கும் வேற மற்றது வந்து நம்ம சாப்புட கூடிய பொருள் வந்து சுவீட்டுலாம் எல்லாம் சாப்புடுறோம்ல அதை மாதிரி வந்து பசங்களுக்கு சின்னச்சின்ன காய்கறிகளும் நம்ம ச சமைச்சி அதுங்களுக்கு கொடுத்தாவே நல்ல ஒரு ஃபுட்டா இருக்குது ஒரு காலிஃப்ளவர் க நம்ம பகோடா செய்யலாம் இது மாதிரி கா காய்கறிலேயும் வந்து உருளக்கிழங்கு பாவக்காய் சிப்ஸு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாவே நம்மளுக்கு அது ஒரு ஹெல்த்தா தான் இருக்குது தோட்டம் வந்து நிறைய தக்காளி முருங் இது தக்காளி கத்திரிக்காய் வெண்டக்காய் மு முள்ளங்கி இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேருந்து செய்யக்கூடிய ஒரு தோட்டம் தான் எல்லாமே ஆனால் வெளியில் நம்ம போகிறது இல்லை வீட்டில் ஜோ ஒரு இது ஜாடி வச்சு ஜாடியிலே வச்சு கூட எல்லாமே நம்ம வந்து பாதுகாக்கலாம் சிறு கீரை அருக்கீரை தண்டுக்கீரை வெந்தயக்கீரை இதெல்லாம் வந்து வீட்லேருந்து வளத் நம்ம வளர்த்துனா இன்னும் நம்மளுக்கு உடம்புக்கு இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாகுது